தமிழில் பேசும்போது அல்லது எழுதும்போது நீங்கள் எப்போதாவது சிரமங்களை சந்தித்து இருக்கிறீர்களா இல்லை எனக்கு வந்து தமிழ் வந்து ரொம்ப ஃபேவரட் சப்ஜெக்ட்டு நான் ஸ்கூல் படிக்கும்போதும் வந்துட்டு எனக்கு தமிழ் சப்ஜெக்ட்னால் ரொம்ப பிடிக்கும் நான் வந்து அதிகமாக வந்து மார்க்கு ஸ்கோர் பண்ணுறதே வந்து தமிழ் சப்ஜெக்ட்ல தான் எனக்கு தமிழ்ல வந்து பிழையில்லாமல் பேசவும் தெரியும் எழுதவும் தெரியும் அதாவது அதுக்குன்னு தூய தமிழ்ல பேசுவீங்களான்னு கேட்டால் அது கஷ்டம் மற்றபடி நான் வந்து நார்மலாக பேசுகிறதும் எழுதுகிறதும் வந்து எனக்கு ஓரளவுக்கு ஈஸி தான் தமிழ் வந்து நான் வந்து பிழையில்லாமல் எழுதுவேன் அது எந்த பிழையும் வந்து வராது நான் ஸ்கூல் படிக்கும்போதிலேருந்தே தமிழ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும்னால நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிப்பேன் அதனால் வந்து எனக்கு தமிழ் எழுதும்போது வந்துட்டு பிழை இருக்காது ஆனால் என்ன சொல்லுவாங்கன்னால் என்னோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து கொஞ்ச அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஒல்லி ஒல்லியாக இருக்குமா அதனால் வந்துட்டு நான் தமிழ் பிழையில்லாமல் எழுதின எது பிழையில்லாமல் நான் எழுதினா கூட என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் வச்சு செக் பண்ணுவாங்கள் ஆனால் தெரிஞ்சவங்கள் வந்துட்டு நான் தமிழ் பிழையில்லாமல் எழுதுவேன் நல்லபடியாக வந்து எழுதுவேன் மா அப்படின்றவங்க வந்துட்டு எனக்கு மார்க் போட்டிருவாங்க ஆனால் செக் பண்ணாலும் அதில் எந்த தப்புமே இருக்காது ஆனால் பார்த்தொன்னே அட்ராக்ட் ஆகுற மாதிரி என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் வந்து இருக்காது அதனால் வந்துட்டு அதனால் வந்துட்டு செக் பண்ணுவாங்கள் ஆனால் எனக்கு தமிழ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட்டு தமிழ்ல வந்து இது வரைக்கும் நான் பேசும்போதும் எழுதும்போதும் சிரமத்தை வந்து நான் சந்தித்தது கிடையாது ஏன்னா எனக்கு தமிழ் ரொம்ப பிடிக்கும் நான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் எடுத்து தான் படிப்பேன் ஆனால் என்ன ஒன் திங் வந்து என்னென்னா என்னோடய ஹேண்ட் ரைட்டிங் வந்து நல்லா இருக்காது அது மட்டும் இல்லாமல் தமிழ் வந்து ரொம்ப அதுக்குன்னு ஃப்ளூயன்ட்டாக நீங்கள் தூய தமிழ்ல பேசுவீங்களா அப்படின்னா அதுவும் கிடையாது அந்தளவுக்கு தூய தமிழ்லையும் எனக்கு பேசத் தெரியாது நான் வந்து நார்மல் தமிழ்ல வந்துட்டு பேசுவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு எழுதுவேன் அந்த மாதிரி தான் இப்போது வந்து இந்த எனக்கு நார்மலாக ஒரு இப்போது ஒரு பேரா வந்து சொல்லி எனக்கு எழுத சொன்னாலும் நான் எழுதுவேன் பிழையில்லாமல் வந்து எனக்கு எழுத தெரியும் நானும் பிழையில்லாமல் வந்துட்டு எழுதுவேன் அது வந்து என்னோடய அட்வான்டேஜஸ்ஸுன்னு சொல்லி நான் சொல்லுவேன் எனக்கு தமிழ் வந்து பிழையில்லாமல் எழுத தெரியும் நான் வந்து எழுதுவேன் அவ்வளோ தான்